ஊபர் தானேங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து சென்னைலேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கி சாயங்காலம் ஆறுமணிக்கு ட்ரெயின் இருக்கு ஸோ கொஞ்சம் ஒரு நாலுமணிக்கு வந்து கேப் அனுப்புனிங்கன்னா அவங்க ரயில்வே ஸ்டேஷன் போகிறத்துக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் சீக்கிரம் கேப் அனுப்பிவிடுங்க நாங்கள் எல்லா டைமும் ஊபரில் தான் வந்து புக் பண்ணுறோம் இந்த டைம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் தள்ளுபடி தேவைப்படுது நீங்கள் வந்து கொஞ்சம் எங்களை ஒரு வாடிக்கையாளராக நெனைச்சி பண்ணுங்கள்